பள்ளியில் எனக்கு பிடித்த பாடமுன்னு கேட்டால் வரலாறு அப்படின்றத சொல்ல முடியும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது பள்ளி பருவங்களில் எல்லோருமே கதைகள் வந்து கேட்பதிலேயும் படிப்பதிலேயும் விருப்பம் வச்சுருந்த நினைவு கூற முடியுது அப்படி பார்க்கும் பொழுது மற்றைய பாடங்கள் எல்லாமே வந்து ஒரு கருத்தை நமக்கு புரிய வைக்கிறதாகவும் அதை நம்ம மனப்பாடம் செஞ்சு அதை எப்படியாவது நினைவுல வச்சுக்கணுங்குற ஒரு கட்டாயம் இருக்கும் ஆனால் வரலாறு பாடத்தை பொருத்தளவில் அதை நம்ம வந்து ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்குற ஒரு பார்வை இல்லை அதில் செய்திகள் தான் செய்திகள ஒரு கதை வடிவிலேயே நம்ம சொல்லிக் கொடுத்ததுனால அது ரொம்ப எளிமையாக நினைவுல வச்சுக்க முடிஞ்சிது இன்னொரு முக்கியமான காரணம் அது ரசித்து படிச்சதுக்கு நம்ம இந்திய நாட்டோடைய அந்த வரலாறை ஒரு வரைப்படமாவே அப்படியே ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்புறம் என்ன நடந்தது அப்போ எப்போ சுகந்திர போராட்டம் வந்தது அதுக்கு யார் யாருலாம் எப்படிலாம் போராடுனாங்க அதில் தமிழ்நாடு எப்படி பங்கு வகித்தது அதில் யாரெலாம் பங்கெடுத்தாங்க அப்புறமா சுகந்திரம் எப்படி கிடைச்சுது அதுக்கு அப்புறமா சுகந்திரத்துக்கு பிறகு எப்படி இந்தியாவுலேயும் தமிழ் நாட்டிலேயும் நிலமை இருந்தது அப்போ எப்படி வல்லரசாக மாறுவதற்கான கொள்கைகள் எல்லாம் கொண்டுவரப்பட்டது ஐந்தாண்டு திட்டங்கள் இப்படியாக எல்லாவற்றையும் வந்து ஒரு கதை வடிவிலேயே அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது நினைவில் வச்சுக்க முடிஞ்சுது இதனால நம்ம முழு பின்னணியையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுனால் அது ரொம்ப ரசனையாகவும் ரொம்ப விருப்பமாகவும் அதை படிக்க முடிஞ்சுது